நான் ஆன்லைனில் ஒரு கூர்த்தி வாங்குனேன் அந்த கூர்த்தி வந்து நல்லாருக்குன்னு நெனச்சு தான் நான் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டேன் இமேஜி இமேஜில் வந்து நல்லாருந்துச்சு நல்ல கலராக இருந்துச்சு நிறைய ஸ்டோன் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரியே குவாலிட்டி குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும் குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு நான் ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படின் நெனச்சு தான் நான் வாங்குனேன் நமக்கு டைம் வேஸ்ட்டாகுமே வெளியில் போய் வாங்குனால் அதுக்காக தான் நான் ஆன்லைனில் வாங்குனேன் ஆன்லைனில் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னு ஏன்னா அந்த கூர்த்தி வந்து ஸ்டோன் ஒரு நாள் தான் நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனேன் அப்போது வந்து அந்த கூர்த்தியில் உள்ள எல்லா ஸ்டோனுமே கொட்டிட்டு இன்னுன்னு நான் வந்து ஆசைப்பட்டது வந்து ப்ளூ கலர்னால் எனக்கு வந்தது வந்து ரெட் கலரு ம் வ வந்தது ரெட் கலர் மாறி வந்துட்டு சரி மாறி வந்துட்டுன்னு பார்த்தா தான் ஆ ரொம்ப லேட்டாக எடுத்துட்டு வந்து தான் கொடுத்தாங்க ரொம்ப லேட்டு டெலிவரி டூ டூ டேஸ்ஸு அப்புறம் தான் எனக்கு கெடச்சிச்சு டெலிவரி டேட்டுக்கு டூ டேஸ் அப்புறம் தான் எனக்கு கெடச்சிச்சு ம் அப்போ சரி நல்லாயிருக்குமே அப்படின்னு போட்டு பார்த்தா அதுவுமே நல்லா இல்லை சைட்லலாம் கிழிஞ்சிருக்குது ஹு கிழிஞ்சிருக்குது ஸ்டோன்லாம் கொட்டிட்டு ஒரு டூ டேஸ் ஒன் டேஸ் தான் போட்டிருப்பேன் அதுக்குள்ளயே அந்த கூர்த்தி வந்து வீணாகப் போயிட்டு இது நல்லாவே இல்லை ஆன்லைனில் ஏன்டா வாங்கினோம் அப்படின் தோணுது ஹு காசு தான் வேஸ்ட்டு போல ஆன்லைனில் வாங்கினா அதுக்கு நான் நேரிலியே போயி வாங்கியிருப்பேன் எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைமுன்னு நெனச்சு தான் நான் ஆன்லைனில் வாங்குனேன் இனிமேல் நான் ஆன்லைனிலியே வாங்கக்கூடாது கூர்த்தியை கூர்த்தின்னு இல்லை எந்த ட்ரெஸ்மே நான் இனிமே ஆன்லைனில் வாங்க மாட்டேன் என்னோட காசும் வேஸ்ட்டு நான் அதுக்கு நான் டைமை சேவ் ஸு